எங்கள் பகுதியில வேலை வாய்ப்பு அதிகரிக்க சுற்றுலா பயணிகள் உதவறாங்கன்னா கண்டிப்பாக உதவறாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா அவங்க அதிகமாக சுற்றுலா பயணிகள் வர வர அவங்களுக்கு இந்த சின்ன சின்ன கார் வச்சுருக்கிறவங்களாம் பைக் வச்சிருக்கிறவங்க எல்லாமே வாடகைகெல்லாம் கூட சுற்றுலா பயணிகளுக்கு சுத்தி காட்றக்கெல்லாம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை சிறு சிறுசாக கடை போடுறதுக்கு ஆரமிச்சிருக்காங்க இந்த பிரெஷ் ஜூஸ் கடை ஜூஸ் ஷாப் அத மட்டும் இல்லாமல் சில்லி கடை மீன் கடை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கடை வச்சு பயன்பெறுறவங்க நிறையா பேர் இருக்காங்க அதிகமாக அந்த மாதிரி சுற்றுலா இடங்களில் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இல்லாதனால இந்த சுற்றுலா பயணிகள் வரதுனால மக்கள் இந்த மாதிரி கடை வச்சு கூட அவங்க பயன் பெறுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கனால நடக்குற கெட்டது என்னன்னா அவங்க வர்ற பக்கம் அதிகமாக டெஸ்ப்பின்லலாம் குப்பையை போடுறது இல்லை பார்த்த வாக்கா போட்டு போகறதுனால அது ஒரு கெட்டதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் கட்டி வச்சுக்குற குழந்தைகளுக்கு வேண்டி கட்டி வச்சுருக்க விளையாட்டு இது அது இதுனுலாம் உடைக்கிறதுக்கு ஆரமிச்சடுறாங்க அங்கே இங்கே கிறுக்கி வைக்கிறது நினச்சவக்கம் அந்த செடிகளலாம் பிக்கிறது அழகுக்கு வச்சுருக்குற ரோஸ் செடி பூச்செடிகள் எல்லாமே கொஞ்சம் பிக்கிறது இதெல்லாமே கொஞ்சம் கெட்டதுனே சொல்லலாம்